குட்மார்னிங் டாக்டர் டாக்டர் இவன் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் என்ன டாக்டர் ஆ பசி வந்தால் இருக்குது சார் டாக்டர் ஆனாலும் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறான் டாக்டர் அவன் பன்னெரெண்டு வயது ஆகுது டாக்டர் அவனுக்கு

ஆ இருக்கான் டாக்டர் ஆனாலும் அவன் என்ன சொல்வது ரொம்ப வந்து ஒரு எப்பவுமே கலகலன்னு சிரிக்க மாட்டேங்கிறான் சோகமாகவே இருக்கிறான் என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியலை ஜங் புட்ஸ்தான் டாக்டர் பர்கரு பீஸ்ஸா ஃப்ரைட் ரைஸ்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாதான் சாப்பிட்றேன்றான் மத்தபடி ஹெல்தி எங்கே டாக்டர் அவன் சாப்பிட்றான் சுத்தமாக தொடவே மாட்டேங்கிறான் டாக்டர் அவன் அது அதுக்கும் மேற்பாடு தூக்கன்றது சுத்தமாக தூங்கவே மாட்டேங்கிறான் பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆயிடுது டாக்டர் ஆமாம் டாக்டர் ஆமாம் ஆமாம் டாக்டர் ஆமாம் டாக்டர் ஆமாம் ஃபோன்தான் ஃபோன்தான் இருபத்தி நாலுமணி நேரமும் ஃபோனை கொடுத்தாக்கூட அப்படியே உட்காந்துட்டுருப்பான் டாக்டர் அவன் சரிங்க டாக்டர் ஓகே டாக்டர் ம் ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர்